பழைய தலைமுறைக்கும் இளைய தலைமுறை பார்த்திங்கனா பொதுவாவே பகுத்தறிவும் கல்வியும் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னால் இதெலாம் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தனாலே மக்கள் கிட்டே எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி இந்த சமுதாயத்தில் வளரனுன்றத வந்து அவங்க கற்றுக்குவாங்க பழைய தலைமுறைகளாம் வந்து இந்த பகுத்தறிவு அதெலாம் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி உள்ள போய் கற்றுக்கருந்தாங்க இப்போ இளைய தலைமுறைனு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளரதுனால டெக்னாலஜியில் அடிக்ட் ஆகிடுறாங்க சமூகத்தில் எப்படி பழகணும் எப்படி இது வரக்கூட அப்படின்றது ஒரு விஷயமே தெரியல அதனால என்ன பண்ணிணோம் அவங்களை வந்து சின்ன வயசில் இருந்தே கற்றுத்தரனும் சின்ன வயசுலே இருந்தே எப்படி கற்று தரணுனா சின்ன வயசில் இந்த ஆன்லைனில் அடிக்டேஷன் ஆகாமல் மக்களோடய மக்களாக அதாவது பார்க்கு இந்த சில்ரென்ஸ் பார்க்கு அந்த மாரி அந்த மாரி அது வந்து பொதுவான இருக்கிற இடத்தில் கூப்பிட்டு போய் விட்டோனா அவங்களுக்கு வந்து பழகிறத்துக்கு வந்து கொஞ்சோம் கற்றுப்பாங்க அதனால வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை தெரியும் அதே மாரி இந்த ட்யூஷன் சென்ட்டரு ஒரு காமனான காலேஜூ இப்போ அதாவது காமனான காலேஜ்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்லியாக பழக விடுவாங்க எல்லோருகிட்டையும் கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்த மாரி இருக்கற இடமாக பார்த்து படிக்க வைக்கணும் பசங்களை அந்த மாரி படிச்சதானே அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டுத்தையும் என்ன சொல்கிறதுனா இந்த செயல் படுத்தின பொதுவான சமூகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவை வந்து அவங்க கற்றுக்குவாங்க